ஆ கொத்தனார் இருக்காரா ஒன்றும் இல்லைப்பா திருத்துறையிலேருந்து பேசுகிறேன் ஆ நல்லா இருக்கேன்ப்பா இந்த ரூம் கட்டுறது பற்றி பேசியிருந்தேன்லப்பா ஆ இல்லைப்பா ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன டவு டவுட்டு இது மாதிரி வீட்டில் பசங்கெல்லாம் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் அவங்க படிக்கிறாங்க எப்படியும் வயசாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கம் தனியாக செப்ரேட்டாக ரூம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போயே அதுக்குத் தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணி ரெண்டு மூணு ரூமு எக்ஸ்ட்ரா கட்டலாமான்னு பார்க்கறேங்க ஆ ஆமாம்ப்பா தனியாக ரெண்டு ரூமு தடுக்கியும் ஒரு ரூம்ப்பா இல்லைப்பா ஏற்கனவே ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டுப் போனீங்க ஒரு ஐம்பதாயிரூவாய்க்கி இப்போ எப்படி எவ்வளோ அதிகமாகவும் கம்மியாகவுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் பேசிக்கலாம் ஓகே ஓகே சரிப்பா இந்த ஓகே ஓஹோ சரிப்பா சரிப்பா இல்லைப்பா இந்த ரூம் வந்து படிக்கிறதுக்குத் தகுந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் இந்த ஏசி போட்டுற மாதிரி செட்டப் இருக்கணும் சரிப்பா ஆ ஆ இல்லைப்பா நீங்கள் இந்த பூசுகிற வேலை மட்டுந்தான் செய்வீங்களா இல்லை இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் அதெலாம் பார்ப்பீங்களாப்பா சரிப்பா சரிப்பா சரி உங்களுக்குத் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுப்பா ஒரு கையோடய முடிச்சிரலாம் அந்த வேலையும் சரிங்க சரிங்க ஓகேப்பா லேபர்லாம் கிடைக்கிறாங்களாப்பா இப்போது வேலைக்கு கரெட்டாக வர்றாங்கள்ல சரிப்பா ரேட்டு முன்னே பின்னே இருந்தாலும் பார்த்துக்கலாம் கூட்டு வாங்கப்பா சரிப்பா சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆ ஓகேப்பா